எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து சுஜாதா அவர்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுஜாதா ரங்கராஜன் இவர் வந்து நிறைய சிறுகதை எழுதிருக்காரு அத நான் நிறைய சிறுகதைலாம் படிச்சுருக்கேன் அவரோடய கதை நல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்க நாடகத்துக்கு கதை எழுதிருக்காரு நிறைய கட்டுரைகள் எழுதிருக்காரு கவிதைகள் திரைப்படத்துறைக்கு கூட கதை வசனம் இதெல்லாம் எழுதிருக்காரு தொலை தொலைக்காட்சி தொடர்லலாம் நிறைய நாடகத்துக்கு கதை எழுதிருக்காரு நிறைய வாசகர்கள் அவருக்கு இருக்காங்க பலத்துறையில் வந்து தன்னோடய முத்திரையை பதிச்சவரு இவரு சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து அவரு நிறைய க கதைகள் எழுதுகிறதுல நல்லா டேலண்ட்டா இருக்காரு நல்லா அவரோடய கதையெல்லாம் நல்லா படிக்க நல்லாருக்குது